ஆ வணக்கம்மா இப்போ கட்டிட வேலை செய்கிறோன்னா இந்த கட்டடத்தில் வந்து பார்த்திங்கனா கடகால் எடுக்கிறாங்க இல்லையா இந்த பூமிக்கு கீழே கடகால் எடுக்கிறவங்க தனி அதுக்கு வந்து கடகால் எடுத்துகிட்ட பிறகு அது கருங்கல் கட்டுறவுங்க தனி கருங்கல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மேஸ்திரி வேலைங்க பெட்டு போட்டு செங்கல் ஒட்டி செங்கல் வரி வெச்சு அதை ஒரு ரூம் அப இப்போ பார்த்தின்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் போடணுன்னா நமக்கு வந்து மூவாயிரம் செங்கல் பிடிக்கிது மூவாயிரம் செங்கல் எம்சேன்ட்டு பார்த்திங்கனா ஒரு ரெண்டு லோடு பிடிக்கும் மேஸ்திரிங்க வேணும் சித்தாளுங்க வேணும் சிமெண்ட்டு பார்த்திங்கனா ஒரு இருபத்தஞ்சி மு முப்பது மூட்டக்குள்ளே பிடிக்கும் மோல்டு போடணும் கம்பி எடுக்கணும் சிமெண்ட் வாங்கணும் ஜல்லி ஓட்டணும் மா எம்சேன்ட் ஓட்டணும் இப்படியெல்லாம் இதில் நிறைய வேலைங்க இருக்குது ஆளுங்க மேஸ்திரிங்களுக்கு கூலி கொடுக்கணும் சித்தாளுங்களுக்கு கூலி கொடுக்கணும் இந்தமாதிரி கதவு வாசக்காலு இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது ஒரு சதுரம் கட்டிங் இப்போது ஒரு சதுரத்துக்கு பார்த்திங்கனா கான்ட்ராக்ட் எடுக்கணுன்னா இருபத்தஞ்சாயருவாய்க்கி மேலே ஆகுதுங்க இந்த மாதிரி கட்டிட வேலை நடக்குது